வெல்கம் சார் வெல்கம் சார் வெல்கம் சார் ஆ சாப்பிட வாங்க சார் சாப்பிட சிக்கன் தந்துரி இருக்குங்க சார் ஸ்பைசி சிக்கன் பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆம்லேட்டு சிக்கன் நூடுல்ஸு மட்டன் நூடுல்ஸு சிக்கன் ரைஸு வெஜ் ரைஸு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் இருக்குது சார் எக்கு ஃப்ரைட் ரைஸு இது எல்லா ஐட்டமுமே இருக்குதுங்க சார் ஆ ஸ்பைசி சிக்கனா சார் ஓகே ஸ்பை ஸ்பைசி சிக்கன் பிரியாணி ஒன்று சார் ஆம்ப்லேட் ஒன்று சிக்கன் தந்த்தூரியெலாம் இருக்குதுங்க சார் வேணுங்களா ஆ ஓகேங்க சார் வேறு என்னென்ன ஃபுட் ஐட்டமெலாம் வேணுங்கள் சார் உங்களுக்கு ஆ சரிங்க சார் இதோ ஆட்ரு பண்ணியிருக்கேன் சார் இந்தா வந்துகிட்டே இருக்குதுங்க சார் என்னென்ன கூல் ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டமெலாம் நிறைய இருக்குதுங்க சார் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது மேங்கோ ஜூஸ் இருக்குது வாட்ரு மெலன் ஜூஸ் இருக்குது பொமக்ரேனட் ஜூஸ் இருக்குது அப்புறம் ஜிகர்தண்டா இருக்குது பாதாம் பால் ரோஸ் மில்க்கு இது எல்லா ஜூஸ் ஐட்டமும் இருக்குது ஆ ஆப்பிள் ஜூஸ்ஸும் இருக்குதுங்க சார் அது இல்லாமல் ஐஸ் க்ரீம் ஐட்டமும் நிறையா இருக்குதுங்க சார் நம்மள்ட்ட அருண் ஐஸ் க்ரீம் அது இல்லாமல் ஃபேமிலி பேக்காகவும் இருக்குது செப்ரேட்டாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது ஃபேமிலி பேக் பார்த்திங்கனா ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி வரும் சார் இதோடு உங்களுக்கு குட் ஆஃபர் என்ன அப்படினா நீங்கள் தௌசணுக்கு மேல் போய் சா தௌசணுக்கு மேல் வந்துட்டு சாப்பிட்டிங்கனா உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஒரு பார்சலும் சிக்கன் தந்துரியும் வந்துட்டு கிஃப்ட்டாகவே தருவோம் சார் இன்னைக்கு ஆஃபர் அதுதான் சார் ஆ ஆமாங்க சார் நீங்கள் ஆனால் தௌசணுக்கு மேல் கண்டிப்பாக சாப்பிட்டா தான் சார் இந்த ஆஃபரு ஆ ஆமாங்க சார் சாப்பிட முடியாதுங்களா ம் சரிங்க சார் நீங்கள் சாப்பிட முடியாட்டியுங்கூட நாங்கள் பார்சல் பண்ணித் தருவோம் சார் ஆ அந்த பார்சல் பண்ணி தந்த உடனே அந் அந்த இது எல்லாமே ஆயிரம் ரூபா வந்துச்சுனால் நாங்கள் எக்ஸ்ட்டா உள்ளதும் தந்துடுவோம் சார் ஆ ஓகேங்க சார் ஓகே ரொம்ப தேங்க்யூங்க சார்